மதியம் பொதுவாக எல்லாமே அரிசி சாப்பாடு தான் ஸோ அரிசிக்கு தேவையான சிலது ஒரு கூட்டும் பொரியல் அப்பளம் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்போம் நைட்டுங்கிறது எதாவது ஒரு வெஜ்ஜி வெஜ்ஜி நாண்வெஜ்ஜு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்குவோம் ஸோ பொதுவாக வந்துட்டு மதிய உணவு வந்து ஹெவியாக இருக்கணும் மதியம் லன்ச்சுங்கிறது ஸோ அதனால் இப்போது அரிசி சாதம்தான் கொஞ்சம் கூட சப்பாத்தி சேர்த்திக்கிலாம் ஸோ சப்பாத்தி ரசம் இது எல்லாமே சப்பாத்தி அதுக்கு கூட்டு சாதம் பொரியல் சாம்பார் ரசம் ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல இது டைஜிஸ்ட் ஆகும் உடலுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் கொஞ்சம் கீரை சேர்த்திக்கிலாம் நைட் நேரத்தில் கொஞ்சம் லைட் ஃபுட்டு தான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நைட் நேரத்துலேயும் சா சாதம் இல்லைனா லைட்டான தோசை அந்த மாதிரி ஏதாவது வெச்சு சமைச்சிக்கிறோம் மெயினாக வந்து மதியத்தில் சாப்பாடுன்னால் அரிசி சாப்பாடு தான் அரிசி சாதம்தான் இந்த சில இதெல்லாம் பேசிக்